ஹலோ சார் வணக்கம் சார் சார் இங்கே தருமபுரிலேருந்து பாண்டிச்சேரி வந்துருக்கிறோம் இங்கே வந்து எந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு உங்கள் நம்பர் கொடுத்தாங்க உங்கள் நம்பரு கொடுத்தாங்க அதான் எங்கே நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள் சார் ஆ ஓகேங்க சார் ம் ஓகே சார் வேறு சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆ ஓகேங்க சார் வேறு எதுவும் இல்லை சார் ஆ ஓகேங்க சார் இப்போ என்ன கிடைக்கும் அங்கே சரவண பவனில் ஆ களி கிடைக்குங்களா களி களி ஆ ஓகே

ஆ சரி வச்சுட்ருட்றேன் சார்